எனக்கு பிடிச்ச உணவு வந்து கம்மஞ்சோறு ரொம்ப பிடிக்கும் அந்த கம்மஞ்சோறு சொல்லி அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி புளித்த தண்ணி ஊற்றி வைச்சு அதில் ஆமாம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த தண்ணி புளித்தத்துக்கு அப்புறம் வந்து கம்பு எடுத்து இடு இடிச்சி அது வந்து மிக்சியில் போடக்கூடாது இடிக்கணும் உரல்ல இடிச்சி அதை கெட்டியாக ஆக்கி அந்த சாப்பிடுற சாப்பாடு வந்து எனக்கு ரொ அந்த கம்மஞ்சோறு அந்த முருங்கை தழை குழம்பும் மை ஃபேவரெட் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அந்த டிஷ் பிடிக்கும் ஏன்னால் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ பசியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு ஒரு உருண்டை கம்மஞ்சோ கம்மம் கம்மம் உருண்டையை எடுத்து போட்டு கரைச்சி ஒரு ரெண்டு கிளாஸ் கம்மஞ்சோறு குடிச்சிடோம் அப்புடின்னா கிட்டத்தட்ட வயித்து பசி வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு ஃப் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனால எனக்கு வந்து பிடிச்ச உணவு வந்து கம்மஞ்சோறு தான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கெலாம் வந்து கம்மஞ்சோறு இருந்துட்னால் வேறு எதுவுமே தேவைல்ல கம்மஞ்சோறு மோர் மிளகா இருந்துருச்சு அப்படின்னா வேறு எதுவுமே தேவை கிடையாது அப்புறம் எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இட்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆவியில் வேகறது அதனால் வந்து எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் கம்மஞ்சோறு இட்லி ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்